இலவம் பஞ்சு மரத்தில் வந்து பச்சைக்கிளியை பார்த்தஅனுபவம் பற்றி கூறுங்கள் ஆசையை வளர்க்குறோம் இலவம் பஞ்சு மரத்தில் வந்து இது இதை பெட்டு தலைகாணி செய்யலாம் பெட்டு செய்யலாம் அதாவது அந்த அந்த கொட்டை வந்து அதுக்கு காய வச்சு அது எதுக்கோ மருந்து யூஸ் யூஸ் ஆகுதுனு நினைக்கிறேன் அந்த பஞ்சு வந்து மெதுவாக நம்பளோட கண்ணில் படாமல் நம்பளோடய இதில் படாமல் கண் வாய்க்கு மூக்குக்கெலாம் துணி கட்டின்னு அதை வந்து அடிச்சு பஞ்சு பெட்டு இந்த சோஃபாக்கெலாம் பேக் பண்ணுறது இதெல்லாம் செஞ்சுக்கலாம் அடுத்து மாமரம் வந்து மாம்பழம் பழம் சீசனில் மாம்பழம் பழம் ஜூஸ் போட்டு குடிக்கிறத்துக்கு மாம்பழம் சாப்பிட்றது எல்லாம் ஒரு ஒரு இதுவாக அது அது யூஸ் ஆகுது கிளிக் கொத்திப் பறவை வந்து கிளி வந்து மரத்தெல்லாம் கொத்துது இந்த இந்த ஜன்னல் கதவு அதுலெலாம் மூஞ்சி முகத் கண்ணாடிலெலாம் முகம் தெரிஞ்சால் கொத்தும் இது பண்ணும் அவ்வளோ தான் அதனுடைய அனுபவம் வேறு எதுவும் எனக்கு தெரியாது அவ்வளோ தான் வேறு கிளி கொத்தி விட்டு போனால் நீங்கள் என்ன செய்வீர்கள் மாமரத்தை கிளி கொத்தி விட்டு போனால் என்ன செய்வீங்கனால் அதை அறுத்துவிட்டு கழுவிட்டு சாப்பிடுவோம் சாப்பிடுவோம் வேறு என்ன செய்வோம் அறுத்து அதை சாப்பிடுவோம் அப்புறமா ஜூஸ் போட்டுக் குடிப்போம் அந்த பழம் வகைகள் அது வருஷத்துக்கு ஒரு டைம் வருது அது வேஸ்ட் பண்ண மாட்டோம் சாப்பிடுவோம் யாருனால் வந்தா வச்சு ஒன்றா சாப்பிட்ல்லாம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை பறவையை பார்த்ததுண்டா பார்த்ததுண்டா அந்த அனுபவத்தை பற்றி கூறுங்கள் அது வந்து ஜன்னல் கண்ணாடியில் கொத்தும் மரத்தைக் கொத்தும் அது தான் பார்த்துக்குறேன் வேறு ஒன்றும் எனக்கு தெரியாது அதை பத்தி அவ்வளோதான் அவ்வளோ தான் விஷயம் பழம் மரத்து பஞ்சு எதுக்கு யூஸ் ஆகுது மாம்பழம் மாம்பழம் வந்து சாப்பிட்றதுக்கு யூஸ் ஆகுது